நாங்கள் நீச்சல் அடிக்கிறதுக்கெல்லாம் கேணி கொஞ்சம் நல்லதாக இருந்தால் நீச்சல் அடித்து நல்லா வரலாம் குதிக்கலாம் பழைய காலத்துக் கேணியெல்லாம் இருந்தால் திட்டில் ஏறினா கல்லுக்கட்டு விழுகும் செடி கிடி இருந்தால் ஒரு பாம்பு கீம்பு வரும் புதர் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இந்தக் கேணியில் குளிக்கிலாமா குளிக்கக்கூடாதாங்கிற நிதானமாக போகணும் மேலே இருந்து குதித்தா உள்ளுக்கு அடியில் கிணத்துல மண் கிடக்கும் சொருவிடும் சொரக்கா அடிக்கிறேன்னு இப்போல்லாம் பிள்ளைங்கெல்லாம் அடிக்கிது எத்தனையோ பிள்ளைங்கெல்லாம் உள்ளுக்குப் போயிடுது வெளியே வர்றது கஷ்டமாக இருக்குது அப்புறம் ஒ ரொம்ப அதுலேயே விட்றது நம்மள அதுதான் நீச்சல் அடிக்கணுன்னால் நமக்கு வந்து பொறுப்பாக பொறுமையாக போகணும் உள்ளுக்கே போகணுன்னாலும் அதையும் பார்த்து செய்யணும் உள்ளுக்கு போனவன் வெளியே வராமல் கூட இருக்குது மண்ணில் சொருவிடும் நல்ல கிணறா இருந்தால் நம்ம நல்லா அடித்து கிடித்து வரலாம் நான் சின்னப் பிள்ளைகள்லாம் போகிற அடித்தா கஷ்டமாக உள்ளுக்க பூந்தால் வெளியே வரல எங்கள் அம்மா இழுத்துப் போட்டு அப்புறம் கொண்டாந்தாங்க நான் அதுலேருந்து இப்போ தான் எங்கள் கேணியில் அடித்து கிடித்து நல்லா இருக்கும் பெரிய கேணி அதுவும் இப்போ கல்லுக்கட்டு விழுந்து அதுலேயும் போகிறதுக்கு பயமாக இருக்குது